இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணி பொறுத்தவரைக்கும் எங்கே சுற்றுலா பயணினு எதுன்னு சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் சொல்லுவோங்க நாங்கள் ஒகேனக்கலை பொறுத்தவரைக்கும் பஸ் வசதி எல்லா வசதியுமே இருக்குங்க ஒகேனக்கலை பொறுத்தவரைக்கும் எப்போ போனாலும் நீங்கள் பஸ் வசதி இருக்கு அங்கே அது இல்லாமல் டேக்ஸி புக் பண்ணிட்டு வரலாம் பைக்கு எதில் வேணா வரலாங்க நீங்கள் எப்போ வந்தாலும் பஸ் இருக்குங்க பஸ் இருக்கு இருபத்து நாலுமண் நேரமும் பஸ் இருக்கு ஒகேனக்கல் வரணுன்னா அது நம்பளுக்கு எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அதே தான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேர்ந்து பக்கம் சின்னாறு அணை இருக்கு பஞ்சப்பள்ளி டேம் இருக்கு மெல்ட்றமட்டி டேம் இருக்கு டேம் இருக்கு எங்கள் ஊர் சுற்றியே பார்த்தீங்கன்னா மூணு டேம் இருக்குங்க இந்த மூணு டேம்லையும் எங்களுக்கு போயிவிட்டு வரத்துக்கு எல்லா ஊருக்கும் வசதி இருக்கு வசதி இல்லாமலாம் இல்லை எல்லா ஊருக்கும் வசதி இருக்கு இருந்தாலும் பெட்ரோல் எரிப்பொருள் போட்டால் நம்ம இங்கேருந்து போய் அங்கே போய் எக்ஸ்ப்ளோரை சுற்றி பார்த்துட்டு வரலாம் அங்கையும் எந்தவொரு ஒரு போயிட்டு வந்தால் ஒரு ரிலாக்சேஷன் அது மாரி இருக்கலாம் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி பண்ணால் இங்கே நம்ப ஊர்லந்து பழனிக்கும் பஸ் இருக்கு திருப்பதிக்கும் பஸ் இருக்கு சென்னைக்கு பஸ் இருக்கு பெங்க்ளூர்க்கு நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு பஸ் இருக்கு அதற்கப்பறம் கோயம்புத்தூருக்கு பஸ் இருக்கு எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குங்க நம்ப ஊர்லந்து அதற்கப்பறம் வா பக்கத்து பெங்க்ளூர் நம்ப ரொம்ப நெருங்கின இது பெங்க்ளூருக்கும் அதுக்கும் எப்போ பார்த்தாலும் பஸ் இருக்கு நம்ப ஊரை பொறுத்தவரைக்கும் போக்குவரத்துன்னு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸி கால் டேக்ஸி எல்லாமே இருக்குங்க நம்ப ஊரில் அனைத்தும் இருக்கு ஆட்டோ டேக்ஸி எல்லாமே இருக்குங்க அதோட பயன் மக்கள் இப்போ கண்டிப்பாக எல்லாத்து அது இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாமே மக்கள் பயன்படுத்துறாங்க ஆட இப்போ இல் இருக்குறவங்க டேக்ஸி புக் பண்ணிவிட்டு போகறாங்க இல்லாதவங்க பஸ்ல வராங்க பஸ்ஸுக்கு தகுந்த மாரி எல்லா நேரத்துலையும் பஸ் இருக்கு இல்லைன்லாம் சொல்லலைங்க எல்லா இடத்துலையும் பஸ் இருக்கு அதுக்கு தகுந்த மாரி காசு இருக்கிறவங்க காசில் அவங்கவுங்க காரில் வராங்க இல்லைனா டேக்ஸி புக் பண்ணிவிட்டு வராங்க அதே மாரி தாங்க